இந்த நாட்டில் அதிக அங்கீகாரம் தேவைப்படும் சில கலை என்னென்னனால் எனக்கு தெரிஞ்சு பரதநாட்டியம் குச்சிப்பிடி தென் வந்துட்டு நிறைய கலை வகைகளெல்லாம் இருக்குது அதெல்லாமே வந்துட்டு அங்கீகாரம் உள்ள அங்கீகாரம் அதிகம் தேவைப்படும் கலை வகைகள் தான் வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து கைவினை செய்கிறவங்களாம் சில பேர் இருக்காங்க சில நிறைய பேர் இருந்தாங்க இப்போ எல்லாம் இறந்துட்டாங்க சிலர் இருக்காங்க அவர்களுக்கு தேவையானது அரசாங்கத்திடம் இருந்தும் நம்ம வாங்கிக்கணும் அப்படின்றது வந்துட்டு சிலர் வந்து எழுதிப்போட்டு சிலர் வாங்கிவிட்டாங்க சிலருக்கு வரவே இல்லை சிலர் அரசாங்கம் மூலயமா வந்துட்டு கடன் மானியங்கள் நிதி இது எல்லாமே கிடச்சிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் அது ஒன்றும் பிரச்சின இல்லை கைவினை செய்கிற பொருட்கள் இந்த பொம்மை செய்கிறவங்க இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் லைஃப்பில் அதை அதுக்கு அவங்க அவங்க படுற கஷ்டம் அது மூலயமா நம்ம ஒன்று செஞ்சு அதை அது மூலயமா ஒரு பொருள் உருவாகுது அப்படிங்கும் போது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அதெல்லாம் அந்த கலைங்கிறது அவங்க அதை செய்கிற ஒரு மெத்தடே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தேட் அதெலாம் பார்க்கவே ரொம்ப அழகா அந்த கைவினை பொருள் செய்கிற இடத்துலலாம் பானை செய்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அழகா இருக்கும் அந்த மண்ணுக்கு தேவையான அந்த பதம் தேவையான தண்ணீர் எல்லாம் அவர்களுக்கு அவங்களால் மட்டும் தான் அதெல்லாம் கரெக்டாக பண்ண முடியும் நினைக்கிறேன் அதை அதுவே பண்ணி பழகினவங்களுக்கு தான் அது எல்லாம் தெரியும் அது அழகா அதுக்கு தேவையான பதத்தை கொண்டு வந்துட்டு அதை செய்கிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும் கண்டிப்பாக சொல்லுவேன் அதெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் செய்கிறதுக்குனே திறமை வேணும் அதை கற்றுக்கவே ரொம்ப நாள் ஆகும் பார்க்கவே அழகா கற்றுக்கிட்டு அந்த பானை எல்லாம் செய்கிறப்ப பார்த்தீன்னா அழகா இருக்கும் அதில் இந்த பொம்மை செய்கிறது இதெலாம் பார்க்கவே ரொம்ப எக்சைட்மெண்ட்டாக இருக்கும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அதில் தான் செய்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள்கிட்டலாம் நிறைய கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் கலைகளெல்லாம் வந்துட்டு கைவினை பொருள் செய்கிறவங்களாம் வந்துட்டு அரசாங்கம் கண்டிப்பாக ஆதரித்தே ஆகணும் அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒன்று இல்லைங்களா அவர்களுக்கு தேவையான கடன் மானியங்களும் வந்துட்டு கடன் மா மானியங்கள் நிதியெலாம் வந்துட்டு அரசாங்கம் தந்துவிட்டு தான் இருக்குது ரொம்ப யூஸ்புல்லான ஒன்று தான் கலை வகைகளில் வந்துட்டு எப்பொழுதுமே நம்ம பின்பற்றிகிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்